ஹலோ நான் சமீபத்தில் இப்போ வந்து குக்கர் வாங்கினேங்க ஃபர்ஸ்ட்டு நான் பாத்திரத்தில் சமைச்சுட்டிருந்தேன் குக்கர் வாங்கினா சாதம் நம்ம ஆபீஸுக்கு போகிறதுனால கொஞ்சம் சாதம் வைக்கணும் சீக்கிரம் வேலை ஆகணுன்றதுக்காக குக்கர் வாங்கினேன் சாதம் வச்சேன் ஆனால் இப்போ வந்து அந்தக் குக்கர் வந்து நிறைய ட்ரபிள் பண்ணுது எனக்கு ரொம்பக் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ட்ரபுள் பண்ணுறது நான் எதிர்பார்க்கவே இல்லை சாதம் வச்சா ஃபுல்லாக தண்ணி வெளியே வந்துடுது அது கேஸ்கட்டும் விசில் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே எனக்குப் புரியலை ஏன்டா அப்பா குக்கரு வாங்கினோன்னு இருக்குது எனக்கு என்னடா இது வாங்கி யூஸ் இல்லாமல் போகுதேன்றதும் சங்கடமாக இருக்குது என்ன நான் இப்போ வந்து பழையபடி சாதமே தனியாக பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி என் நெலமை கொண்டாந்து வந்துடுச்சு விட்டுட்ச்சு இந்தக் குக்கரு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு இந்தக் குக்கர்